இந்திய திரைப்படம் வந்து இப்போ நல்லாவே எடுக்கிறாங்க எல்லோருமே அதைவிட இசையும் நல்லா தான் இருக்குது ரெண்டாவது பழைய வந்து இசையெல்லாம் வந்து இப்போ புதுப்பித்து புது இசையாக காட்டுறாங்க நம்மள்கிட்ட அது ஒரு வகையாக நல்லா தான் இருக்குது அந்த படங்களெலாம் நான் வந்து தொடர்களெலாம் நான் பார்ப்பேன் நான் வந்து அந்த அயலிங்கிற தொடர் வந்து நான் பார்ப்பேன் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து விஜயை பிடிக்கும் ரொம்ப அஜித்தையும் பிடிக்கும் எனக்கு நான் வந்து ரசித்த படம் அப்படினு நம்ம பார்த்தோம்னா நான் வந்து வீரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அது வந்து குடும்ப படம் நல்லாயிருக்கும் அண்ண தம்பிகளுடைய பாசம் அந்த அதுமாதிரி நல்லாயிருக்கும் அது மாதிரி வாரிசும் அதே மாதிரி தான் குடும்ப படமாக நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்து குடும்ப படங்களை அதிகமாக பார்ப்பேன் நான் வந்து எனக்கு அதெலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏ இளையராஜா இசை வந்து நல்லாயிருக்கும் எனக்கு பழைய காலத்து வந்து எனக்கு சாங் ஃபுல்லாவே எனக்கு பிடிக்கும் எனக்கு ஏன்னால் வந்து அந்த மாதிரி வந்து சோகமாக இருந்தாலும் சரி சந்தோசமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த மாதிரி இளையராஜா ஐயா வந்து பாடின பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதெலாம் எனக்கு அது மாதிரி எனக்கு இப்போது உள்ள திரைப்படங்களெலாம் நல்லா எல்லாமே நல்லா எடுக்கிறாங்க நாங்கள் குடும்பத்தோடய போய் பார்க்குற மாதிரி இருக்குது எல்லா படங்களுமே நான் அது மாதிரி அயலி தொடரும் வந்து ஒரு குழந்தையை வந்து மையமாக வச்சு அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தொடர் மாதிரிதான் காட்டியிருக்காங்க அதை சின்ன வய சிறு வயதிலே வந்து படிப்ப நிற்பாட்டி க கல்யாணம் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் அந்த தொடரை வந்து காட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கையில நமக்கு வந்து அதிசயமாக இருக்குது இப்படிலாம் இருந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கிராமங்களேலாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க அதை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தென்ன இப்போலாம் நல்லா எடுக்கிறாங்க எல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு வந்து நிறையா பாடல்களெலாம் அதிகமாக பிடிக்கும் நானு நம்ம வந்து நம்ம அமைதியாக இருக்கயில இல்லை வீட்டில் வந்து சமச்சுக்கிட்டு இருக்கயில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் ஐயா பாட்டு தான் நான் பார்ப்பேன் அவரை அவருடைய பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் நான் கேட்டுக்கிட்டுருப்பேன் தூக்கம் வரல்லேனா கூட நான் அந்த பாட்டை வந்து நான் வச்சுட்டு நான் தூங்கிருவேன் ஒரு சில சமயத்தில் எனக்கு அது மாதிரி எனக்கு அவர் சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு